ஹலோ ஏங்க வெப்படை இ சேவை மையங்களா சரிங்க நாங்கள் வெளியில் போனோங்க ஆதார் கார்டு மிஸ் ஆயிடுச்சுங்க அது உங்களை வந்து பார்த்தா ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க இங்கொருத்தர் அதுக்கு என்னென்ன தேவைங்க சரிங்க ஆ இருக்குதுங்க சரிங்க சரிங்க அப்போ எப்போ வரலாங்க ம் சரி சரிங்க அமௌண்டு எவ்வளோ இங்கே எச்சு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ கேட்பிங்க

சரி எவ்வளோ நேரத்தில் ஒரு ஒரு எவ்வளோ நேரம் ஆகுங்க நாங்கெளெல்லாம் வெளியில் வேலைக்கு கிளம்பணுங்க அதுக்குதான் கேட்டேங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு அரை மணி நேரங்களா சரிங்க நாளைக்கு வர்றேங்க ம் ம் ம் சரி சரிங்க சரி வச்சிடறேன் ம்